எங்கள் வீட்டில் எதாவது விசேஷம் வருதுன்னு தெரிஞ்சாவே ம மொதல் வேலையாக வீடு வாசெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் வீட்ட கழுவி விடுவோம் ஒட்றை எல்லாம் அடித்து வீட்ட கழுவி விடுவோம் அதுக்கு பிறகு வந்து எல்லாம் சுத்தமாக துணி மணி இதெல்லாம் துவச்சு போட்டுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நில இருந்துச்சுன்னாக்கால் கோயிலுக்கு போவோம் அதுக்கு தேவையான சூடம் சாம்பிராணி வெற்றல பாக்கு பூ பழம் தட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போவோம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து ஒரு பிறந்த நாள்னு வைங்களேன் வீட்டுக்கு வந்து கேக்கு யாருக்கு பிறந்த நாளோ அவங்களுக்கு கேக்கு வச்ச வச்சு வச்சு இது பண்ணி ஹாப்பி பர்த்து டேவை சொல்லி எங்கள் எங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிய நாங்கள் கொண்டாடுவோம் அதே மாதிரி பொங்கல் தீபாவளி இதில் மாதிரிலாம் வந்துச்சுன்னாக்கா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கும் அந்த தீவாளின்னாக்கால் ஸ்வீட்டு எதாவது ஒரு லட்டு ஒரு ஸ்வீட் பூந்தி ஒரு மிச்சரு இது மாதிரி ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு எல்லாம் கொடுப்போங்க திருப்பி பொங்கல்னு வந்துச்சுன்னு வைங்க பொங்கலுக்கு வந்து ஒரு நாலு நாள் விசேஷம் நாலு நாள்னால் வந்து போகி இந்த பழசு வீட்டுக்கு உதவாதது அது மாதிரி இப்போ ரொம்ப டேமேஜ் ஆனது இதெல்லாம் எல்லாம் கொண்டு போய் வெ எல்லாம் வெளியில் வச்சு நெருப்பு வைச்சு கொளுத்திவிட்டு மறுநாள் வந்து பொங்கல் வைப்போம் சூரிய பொங்கல் அப்பவும் சுற்று பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க இப்போ சூரிய பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாேரும் சேர்ந்து கூட்டு மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட ஒரு இடத்துல வைப்போம் த திருப்பி வந்து மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்கெல்லாம் எங்களையும் வந்து கூப்பிடுவாங்க நாங்களும் அவங்க வீட்டுக்குலாம் போவோம் போய் மாட்டு பொங்கல் கொண்டாடிவிட்டு சாப்பிடுவோம் திருப்பி அடுத்த நாள் வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி ஜல்லி மாடு அது மாதிரி எல்லாம் விடுவாங்க அதில் எல்லாம் கலந்துக்குவோம் கலந்துக்கிறவங்க கலந்துக்குவாங்க சும்மா இருக்கிறவங்க விளையாட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்ருப்பாங்க